ஆ ஆ சொல்லுங்கப்பா நீங்கள் எந்த க்ளாஸ்லருந்து வந்துருக்கீங்க ஓகேப்பா ஓகேப்பா உங்களை எதுக்காக கூப்பிட்ருக்கேன் அப்படின்னா மேனேஜ்மென்ட் சைட்லருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் க்ளாஸ்லாம் எப்படி ஒழுங்காக போகுதா உங்களுக்கு சப்ஜக்ட்லாம் புரியுதா எப்படி இருக்குது நடத்துகிறாங்க மேம்ங்களாம் ஓகே என்னப்பா சொல்லுங்கள் ஓகே ஓகேப்பா ஆ அப்படியா அதுக்குத்தான்ப்பா நாங்கள் இப்போ எதுக்கு ஒவ்வொருத்தரயா கூப்பிட்டு கேட்குறோம் அப்படின்னா நாங்கள் இப்போ வந்து பூஸ்ட்டப் க்ளாஸ்ஸுன்னு ஒன்று ஆரமிக்கப் போறோம்ப்பா ரெகுலராக டெய்லி த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் வந்து ஒன் ஹவர் க்ளாஸ்ஸு இருக்கும்ப்பா எல்லா சப்ஜக்ட் டீச்சரும் ஒவ்வொரு நாளும் எடுப்பாங்க சரிங்களா அந்த ஒவ்வொரு நாள் க்ளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து க்ளாரிஃபிகேஷன் எதுவும் க்ளாஸ்ல இன்னைக்கி நடத்துனது இருந்தாலும் சரி படிக்கிறதில் உங்களுக்கு சிரமமா இருக்குது எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை எத்தனை வாட்டி மக்கப் பண்ணாலும் என்னால் படிக்க முடியல அப்படின்னா வீக் ஸ்டூடண்ட்ஸ்ஸை வந்து படிக்க வைக்க போகிறாங்க இதில் வந்து என்ன பெனிஃபிட்னால் வீக் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கிடையாது எனக்கு தேவைப்பட்ற ஸ்டூடண்ட்ஸ்ஸும் நான் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னா கலந்துக்கலாம் சரிங்களா இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்டதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு நாள் அஞ்சு சப்ஜக்ட் டீச்சரும் வருவாங்கள் நீங்கள் இதை ஃப்ரீயாக பண்ணிக்கலாம் எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது இதை வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து இம்ப்ளிமென்ட் பண்ண ஒரு ஒன் வீக் டைம் எடுத்துக்கப் போறோம் ஏன்னா எந்ததெந்த டீச்சர்ஸ் எந்ததெந்த டைம்ல இருப்பாங்க எல்லாரையும் கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோர் டூ ஃபோர் தேர்ட்டி வரையும் இருக்கும் த்ரீ தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி வரையும் இருக்கும் என் ஏன்னா ஃபர்தராக நீங்கள் ட்வெல்த்துன்றதனால உங்களுக்கு வெளியில டியூஷன்ஸ் போவீங்க அப்புறம் ப பர்மிஷன் கேட்கணும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு க்ளாஸ்ஸு ஒருமணிநேரம் நீங்கள் இருக்கணும்னா பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா அதனால் கண்டிப்பாக வீட்டிலயும் பர்மிஷன் லெட்ரு கொடுப்பாங்க கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக மேம் கண்டிப்பாக பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம்ப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் க்ளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட யாராரு இவங்களுக்கு இந்தமாதிரி பிரச்சனை இருக்கின்றத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அவங்க வந்து எங்கிட்ட சொல்லுவாங்க நாங்கள் அதுக்கேத்தமாதிரி சீக்கிரம் பண்ணி தரோம் ஓகேங்களா ஓகேப்பா தேங்க்கியூ தேங்க்கியூப்பா தேங்க்கியூ